ஹலோ சொல்லுங்கள் ஹலோ சொல்லுங்கள் ஆ கேட்குது பேசுங்கள் ஆமாங்க சரி சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கனா புதுசா ஏ பிளஸ் அப்படின்டு வந்துகிட்டு இருக்குது சாம்சங் கேலக்ஸி அந்த மாதிரி கம்பெனியெலாம் பார்த்திங்னா நல்லா மூவ் ஆயிகிட்டு இருக்குது நீங்கள் எந்த மாதிரி எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ரெட்மீ அதுலெலாம் ஃபைவ் ஜீலாம் வந்துருக்குது ம் ம் ம் போட்டுக்கலாங்க இஎம் போட்டுக்கலாம் வாங்க நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் டென் மன்த் ஒன் இயர் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ம் ம் ஆ வாங்க பெஷ்டிவல் டைம்மு அப்படினு எடுத்தீங்கனால் மேக்ஸிமம் இருக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் நீங்கள் அந்த பார்த்து ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் மொபைல்ஸ் ஷாப்க்கு வாங்க வாங்க காலையில் நயன் டூ சாயந்திரோம் நயன் ஈவினிங் நயன் வரைக்கும் ஷோரூம் இருக்கும் நீங்கள் என்ன டைம் வந்தாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் ஆ இருக்குது வாங்க பார்த்துக்குலாம் ஆ சரி ஷாப்புக்கு நேரில் வாங்க நாம் பார்த்துக்குலாம் ஆ சரி ஓகேப்பா